ஹலோ சொல்லுப்பா பொருளெல்லாம் ஆடர் கொடுத்துருந்தீங்களாமா

எங்கள்க் கிட்டே ஐஸ் க்ரீம் இருக்குது கேக் இருக்குது பலவகையான பொருட்களும் இருக்குதுப்பா பால்கோவாலேருந்து சரிங்க சார் ம் சரிங்க சார் ம் ம் சரி

அதெல்லாம் கொண்டு வந்துடுவங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை என்னாங்கன்னால் பால் விலை இப்பெல்லாம் உங்களுக்கே தெரியுமில்ல சொல்லிட்டு நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம்

அப்புறம் என்ன சொல்லுங்க சரிங்க ம் இல்லைங்க அதெல்லாம் கஸ்டமருக்கெல்லாம் கம்மி பண்ணிக்கொடுக்குறதுதாங்க அதெல்லாம் ஒன்றும் இவ்வளோ பொருள் எடுக்கிறீங்க அதெலாம் கம்மி பண்ணி கொடுக்கறதுதாங்க சரிங்க ம்

சரிங்க சரிங்க ஆ ம் பண்ணிக்கொடுக்குறோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை எங்களுக்கு என்னங்க நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஐட்டமெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்ல விதமாக பண்ணுவோம் தரமெல்லாம் கரெக்டா இருக்கும் எல்லாமே பண்ணுவோம் அது அதுக்கு இவ்வளவுன்னு நாம் இத்தனைக்கு எடுக்கிறாங்கன்னா அது முடிஞ்சளவுக்கு அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணிதான் கொடுப்போம் ம் இருந்தால் பக்கத்துலேயெல்லாம் இருந்தால் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை ம் சரி சரி ம் ம் சரிங்க சார் அதெல்லாம் பண்ணிக்கொடுங்க நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வேணால் கொடுக்குறோம் தப்பில்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் சரிங்க சார் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை பண்ணி போட்டுக்கொடுக்குறோங்க சரி பக்கத்துலெலாம் இருந்தால் சொல்லுங்க அப்படியே எதாவது விசேஷமெல்லாம் இருந்தால் சொல்லுங்க ம் ம் நாமளும் ஆ நாங்களும் டெலிவரி பண்ணிகிறோம் ஒன்றும் பிரச்சினையில்லிங்க சரி சரி